முன்னாடி எல்லாம் பரதநாட்டியத்தை தான் வந்து அதிகமாக மற்றவங்க ஆடணும் அப்படின் சொல்லி விரும்புவாங்க நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த பரதநாட்டியத்தை தான் வந்து முன்னெடுத்து காட்டி இருப்பாங்க இப்போல்லாம் வந்து பரதநாட்டியம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அப்படின் கேட்டா அது ரொம்பவே ரொம்பவே ரொம்பவே கம்மியாயிடுச்சின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போல்லாம் வெஸ்டர்ன் டான்ஸ் அதுக்கப்புறோம் அதிகமான நடனம் வெளிநாட்டில் அதிகமாக நடனம் ஆடக்கூடிய அந்த வகையான நடனங்கள் வந்து அதிகமாக பயிற்சி பண்ணுறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குத்து நடனம் இருக்கு இப்போ அதெல்லாம் போய்டுச்சு இப்போ வெளிநாட்டில் எந்த விதமான நடனம் வந்து இப்போ இதில் இருக்கோ முன்னிலையில் இருக்கோ அந்த நடனத்தை தான் வந்து இப்போ அவங்க எல்லாருமே ஆட்றத்துக்கான ஆர்வத்தை வந்து வெளி காட்டுறாங்க பரதநாட்டியம் அப்படின்னா இது வந்து ஒரு பழமையான ஒரு நடனம் தான் சொல்லுவேன் அது வந்து பெண்கள் ஆடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதை ஏன் வந்து இப்போ எல்லாம் தள்ளி வைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல ஆனால் இப்போ வந்து படங்களில் காமிச்சி காமிச்சி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நடனங்களை தான் ஆட தான் வந்து இப்போ இளைஞர்கள் எல்லாருமே வந்து விரும்புறாங்க அந்த இந்த காலக்கட்டத்தில் இருக்க இளைஞர்கள் முக்கியமாகவே இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த ஆண்டுகளில் இரு வளர்ந்தக்கூடிய குழந்தைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டு நடனத்தை தான் வந்து ரொம்ப விரும்புறாங்க தமிழ்நாட்டில் இந் முக்கியமாக குறிப்பாக இந்தியாவில் கேரளாவில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கதகளி இருக்கு இந்த மாதிரி நடனங்கள் எல்லாம் இப்போ வந்து யாரும் பார்க்கற பார்க்கக்கூட விரும்புறது கிடையாது பரதநாட்டியத்தை எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க மறந்தே போயி இருப்பாங்க நினைக்கிறேன் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் அதெல்லாம் விரும்புறதே கிடையாது ஒரு பழமையானதை வந்து அவங்க விரும்புறதில்லை புதுமையாக எது எது வருதோ அதை தான் வந்து இளைஞர்கள் ஏற்றுக்கறாங்க ஆக மொத்தம் வந்து வெளிநாட்டு நடனங்கள்ல தான் வந்து அதிகமாக வந்து இளைஞர்கள் விரும்புறாங்க அப்படின் நான் நினைக்கிறேன்